எனக்கு வந்து எது வரையணும் எனக்கு தோணுதோ எது ரொம்ப அழகாக இருக்கோ எது என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுதோ அது தான் நான் ரொம்ப பிடித்து ரொம்ப மைண்ட்ல வந்து செலுத்தி அது வந்து ரொம்ப பிடித்துசி வரையுவேன் அது வந்து நான் நினச்சி ரொம்ப நினச்சி ரொம்ப திங்க் பண்ணும் போது அது ரொம்ப அது அது வந்து வரையும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக ஒரு உணர்வு தரும் பொறுத்த வரைக்கும் இப்போ மயில் எனக்கு ரொம்ப மயில் பிடிக்கும் தாமரை பிடிக்கும் அப்படின்னா இந்த மயில் வந்து ரொம்ப அழகாக வருணிச்சி அழகாக வந்து அதை வரைய வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பிகாஸ் அந்த மயில் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப வண்ணமயம்மாக இருக்கும் அதை வந்து வரைகிறதே ஒரு தனி ஃபீல் தான் பத்தாததுக்கு எனக்கு இன்னொன்றும் வரைய பிடிக்கும் அது தாமரை தாமரை வந்து ரொம்ப அழகாகவும் குண்டாகவும் பெருசாகவும் நிறைய இதழ்கள் வச்சிருக்கறதனால எனக்கு தாமரை ரொம்ப பிடிக்கும்